மகாத்மா காந்தி வஉசி பெரியார் நேதாஜி நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் கருணாநிதி ஸ்டாலின் ராணி லட்சுமி பாய் பாலகங்காதர திலக் சுபாஷ் சந்திரபோஸ் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியார் பெரி பேரறிஞர் அண்ணா சுப்பிரமணிய சிவா ராணி வேலுநாச்சியார் பகவத்சிங் சாந்தி குடி ராசா சரத் சந்திரபோஸ் சுதேஷ் சந்திரபோஸ் விநாயக் தாமோதர் சாவாகர்